ஹலோ ஸ்ரீ மொபைல் ஷாப் ஆ ஆண்ட்ராய்டு மொபைல் என்ன மொபைல் வேணும் ரெட்மி இருக்குது ரியல்மீ ஓப்போ இருக்குது ஓ அந்த மொபைல் கிடைக்கறது கொஞ்சம் ரேர் தான் நீங்கள் மாடல் அனுப்புங்க நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி ஒன் வீக்குக்குள்ளே உங்களுக்கு ஆர்டர் பண்ணித் தரேன் என்ன கலர் என்ன கலர் வேணும் உங்களுக்கு ப்ளூவா ப்ளூன்னா கொஞ்சம் லேட்டாகும் ஒன் வீக் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எவ்வளோ ரேட்டில எதில் எதிர் பார்க்குறீங்க ஓகே எப்படி ரெடி கேஷ் தரீங்களா இல்லை டியூ எடுத்துக்கிறீங்களா ஓகே ஓகே டியூன்னா ஒரு டியூன்னா மந்த்துக்கு டென் தௌசண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே தானே உங்களுக்கு ஓகே ஓகே ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எட்டுமாசத்துக்குள்ளே வந்து நீங்கள் கட்டி முடிச்சிடணும் அதுக்கு மேலே நாங்கள் இது பண்ணமாட்டோம் டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணமாட்டோம் அதுதான் மந்த்லி டென் தௌசண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் ஆ ஓகே வேறு எதுவும் மொபைல் வேறு எதுவும் வேணுமா சார்ஜர் இதெல்லாம் நீங்கள் வாங்குனீங்கன்னா மொத்தமாக எல்லாமே ஃப்ரி தான் சார்ஜர் ஹெட்ஃபோனெலாம் கொடுப்போம் ஆ விவோ மொபைலா ஆ இருக்குது மேம் என்ன கலர் வேணும் உங்களுக்கு என்ன ரேட்டு எதுக்குள்ளே எதிர்பார்க்குறீங்க டுவெண்ட்டி ஒன் ஓகே ஓகே நீங்கள் ரெடி கேஷ்ஷாக கொண்டு வந்துட்டீங்கன்னா நாங்கள் கொடுத்துருவோம் ஆ ஓகே ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்காச்சும் மொபைல் வேணும்னா சொல்லுங்க ஆஃபரில் போட்டுத் தர்றோம் ஆ ஓகே ஓகே ஆ தேங்க்யூ மேம்